வணிகம்னாகவே ஒரு விற்பனைதான் வணிகமென்றாலும் ஒரு ஏற்றுமை இறக்குமை தான் அது வந்து என்ன சொல்லுது வணிகன்னாவே ஒரு ஒரு வாடிக்கையாளர் விற்பனை எப்படி விற்கிறது எப்படி இயற்கையாக விற்கிறது எப்படி ஒரு ஒரு காயவே எடுத்துக்கோங்க ஒரு வியாபாரத்தை எப்படி செய்யறது அப்படிதா சில்லறை வியாபாரம் எப்படி செய்யறது தான் பார்க்குவாங்க மொத்தடியா கொள்முதல் எல்லாமே எல்லாருக்கும் போட்டுறமாட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மொத்தச் சில்லறை வியாபாரம் பார்த்துட்டுதான் அப்புறந்தா கொள்முதலே போடுவாங்க எவ்வளோ வரும் எவ்வளோ போகும் நஷ்டம் என்ன லாபம் என்ன அதெல்லாம் பார்த்துதான் விற்பனையே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓ ஒரு ஆசை இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் நம்ப இப்படி போ அவங்களுக்கு வந்து மைண்ட்டுக்குள்ளே இருக்கும் அவங்க அவங்களுக்கு இப்படி போட்டால் இப்படி வணிகன்னா வாடிக்கையாளர் எப்படி கவர்ச்சி பண்ணலாம் எப்படி இது பண்ணலாம் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதனால் என்ன சொல்வது ஏ இப்போ வந்து தாய்மொ தமிழ்நாடு வைச்சுக்கோங்க ஆனால் வெளி வெ தூத்துக்குடி அந்த மாதிரி போகிறதுன்னா ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லுவாங்க அதே உள்நாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரமே வேறே உள்நாட்டு வியாபாரமே உள் இது வெளிநாட்டு வியாபாரமே வேறே இங்கே ஒரு பத்து ருவா தக்காளின்னா அங்கே நூறுரூபா இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரே ரேட்டாகவே இருக்காது இப்போ வேற ஏதாவது கடையில் சின்ன ஒரு சேஞ்சஸ் மாறி இருக்கும் ஆனால் இயற்கைன்றது அப்படி இல்லை நம்மளுடைய நிலத்தில் நாம போட்டு நாம எடுத்துக் கொள்முதல் செய்யறதுதாங்க விற்பனையவே அதுக்குதாங்க ஒரு வாடிக்கையாளர் எல்லாமே ஒரு சந்தோஷம் எல்லாமேபடுவாங்க